ஹலோ ஹலோ யார் பேசுறீங்க சரிங்கம்மா சொல்லு சொல்லுங்கள் என்ன என்னென்ன காய் நல்ல சந்தோஷங்க சந்தோஷமான சமாச்சாரம் தான் என்ன என்னென்ன காய்கறி அது என்னது அது சொல்லுங்கள் சரி சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரிங்க சின்ன வெங்காயம் அப்புறங்க சரிங்க வெங்காயம் எழுதிவிட்டேன் சொல்லுங்கள் சரிங்க கேரட்டு ஐம்பது கிலோ சொல்லுங்கள் சரிங்க சரிங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ வரமிளகாயும் இருக்குதுங்க ஐம்பது கிலோ சரிங்க அப்புறங்க சீசன் காய்கறி எல்லா காய்கறியும் இருக்குது வேறு காய்கறிகள் இருக்கா

தக்காளி சரிங்க சரி இது எப்போ வேணும் உங்களுக்கு எப்போ அனுப்பனும் கா சாயங்காலம் எத்தனை மணிக்கு அனுப்பனும் ஆ சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க வீட்டுக்கு வரீங்களா கல்யாண மண்டபத்துக்கு வந்து கொடுக்கட்டுங்களா வீட்டுக்கே வந்து தரட்டுங்களா

ம் சரி யார் இருக்கா அங்கே ரிஸீவ் பண்ணுறதுக்கு சரிங்க சரிங்க நாங்கள் ஆ சரிங்க கூப்புடுறேங்க நாலு அதுக்கு கூப்புடுறங்க அதுக்கு முன் நாள் கூப்புடுறங்க சரிங்க அம்மா சரிங்கம்மா ஓ ஓகே பரவாயில்ல ரொம்ப நன்றிங்க அம்மா சரிங்க சரிங்க